முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பத்தி ஆறு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆ